நான் தான் என் குடும்பத்துலே ஃபஸ்ட்டு வந்து டிகிரி பட்டதாரி அது வாங்கப்போகிறேன் அதுக்கு வந்து அப்ளே பண்ணுறக்கு வந்து தாலுக்கா ஆஃபீஸ் போனால் அவங்க வந்து இந்த எல்லா சட்விகேட்டும் கேட்டாங்க அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலும் அதெல்லாம் பத்தாது எக்ஸ்ட்ரா வந்து காசு கேட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து அந்த காசை கொடுக்குறக்கு வந்து ஒரு இதுவுமே இல்லை காசு கொடுக்க தேவையே இல்லை அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர் தலைவர கூப்பிட்டு போய் அவர் மூலிமா போனனால அந்த காசுலாம் கேட்கல அதுக்கப்புறம் வந்து அவர் மூலிமா போனனால் தான் காசு கேட்கல இதே நானாக மட்டும் தனியாக போனதுக்கு வந்து நிறையா காசு கேட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் அங்கே வந்து இந்த தண்ணி வரி வீட்டு வரி அந்த மா அந்த மாதிரிலாம் கட்ட போனோம் ஆனால் இந்த தண்ணி வரியெலாம் கட்டுறக்கு வந்து ஒரு நாள் லேட்டானாவும் அதுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க அது போட்டாவும் பரவாயில்ல அதுக்காக நிறைய காசுலாம் கேட்டாங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணுன்லாம் சொல்லிகிட்டு அதுக்கப்புறம் வந்து காவல்துறை இப்போ ஒரு கடையில வந்து நைட்டு நேரத்தில் ஒரு நிறைய கூட்டமாக இருந்தால் அப்போதான் அவங்களுக்கு வந்து அங்க வியாபாரமே நடக்கும் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னால் அந்த கூட்டமாக இருக்கறனால வந்து கடையை மூடுங்கனுலாம் சொன்னாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அந்த வியாபாரமே நடக்காது அப்புறம் வந்து ஒரு கடையில் வந்து நிறைய வியாபாரம் ஆச்சுன்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த காசெல்லாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து தாலூக்கா ஆஃபீஸ்லேயே இந்த வா ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் அப்ளே பண்ண போனால் ஒரு ரெண்டு வாரம் டைம் கேட்குறாங்க அப்படி சீக்கிரமாக வேணும் சொன்னால் அதுக்கு நிறைய காசுலாம் கேட்குறாங்க இதெலாம் எங்கிட்டயே எங்கக்கிட்டையே நிறையா டைம் கேட்டுருக்காங்க